டேட் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது பன்னெரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு